வணக்கம் சொல்லுங்கள் சார் ஆ ஓகே இங்கே லோக்கல் வெளியிலன்னா எப்படி தமிழ்நாட்டுகுள்ளைங்களா தமிழ்நாட்டுலந்து வெளியங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பிளேஸ் போனும்ங்க ஆ அங்கேயே தங்குறமாதிரி எதாவது ஐடியாயிருக்கா இல்லை ஓட்டலில் அந்தமாதிரிருக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸு வீடு அந்தமாதிரி எதனா

ஓகே சார் எந்தெந்த ஊருன்னு ஊட்டி கானல் ம் சாப்பாடுலாம் சார்

சரிங்க சார் எத்தனை பேர் போறீங்க சார் வண்டி அதுக்கு எத்தனை பேர் போகிற மாதிரிங்களா இல்லை இல்லை சார் இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் போறீங்கன்னா இப்போ எத்தனை பேர் போகறீங்க அதுக்கு தகுந்தமாதிரி தான் வண்டி கொடுக்க முடியும் அதுக்காக சொல்கிறேன் ஆமாம் பன்னெண்டு பேர்னா நீங்கள் ஒரு மினி வேன் தான் சார் ரெடி பண்ணனும் டிராவல்ஸ் மாதிரி ஏன்னா காரைப்பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒன்பது பேர் போலாம்

அது நீங்கள் போகிற பிளேஸு கிலோமீட்டரு கணக்கு தான் பேசுவாங்க ஆ பதினெட்டு பத்தொம்போது ரூவா சொல்லுவாங்க ம் நீங்கள் சொல்லுங்கள் சார் எதாவது பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லை ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்குளில் வண்டி புக் பண்ணிக்கலாம் ம் சரி ஓகேங்க ஓகேங்க